எனக்கு இந்த ரொம்ப குறிப்பால்லாம் வந்துட்டு திரைப்படங்கள் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் வந்தால் தான் நான் பார்ப்பேன் இது தவிர்த்து வேறு ஏதோ வந்தால் பார்ப்பேன்ட்லாம் நான் இல்லைங்க எது வந்தாலும் போய் பாத்துடுவேன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா பார்ப்பேன் படம் எப்படியிருக்குது நல்லா இருக்கா பாத்துடுவேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நான் விரும்பி பாக்கிறதுன்னு பார்த்தீங்கனா காதல் திரைப்படங்கள் தான் அது காதல் பழைய காலமாக இருந்தாலும் சரி நடுவில் இருந்தாலும் சரி இப்போ புதுசாக வந்திருக்க காதல் திரைப்படங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதலாம் காதல் திரைப்படங்கள்லாம் அதுவும் இந்த காதலர்கள் வந்துட்டு படத்தில் பிரிஞ்சு போய்ட்டு ரொம்ப நாள் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க ஒன்று சேரும் போது பின்னாடி அந்த இசையெல்லாம் போட்டு வெச்சாங்கனா அவ்வளோ தான் நான் அங்கேயே வந்துட்டு கண்ணில் ஊற்று ஊற்றுனு ஊற்றும் எனக்கு ஆனந்த கண்ணீர் அப்படியே ஊற்றும் இந்த மாதிரி நிறையா படத்தில் நடந்து இருக்குது எனக்கு இப்போ வந்துட்டு இப்போ இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கனா இந்த ஜோ படம் பார்த்தேன் அந்த ரியோ ராஜ் அவர் நடித்திருந்த படம் ஜோ படம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்ங்க இது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நான் அஞ்சு தடவை பாத்துட்டேன் அந்த படத்தை அது என்ன பிடிச்சுதுன்னா அவ்வளோ காதல் அவ்வளோ படம் முழுக்க வந்துட்டு காதல் காதல் காதலாக போட்டு அப்படியே அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அது என்னன்னா முதல் பாதி வரைக்கும் அவன் கல்லூரியில் ஒரு காதல் செய்வான் அதை அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க வீட்டில் ஒத்துக்கமாட்டாங்க அதனால் அந்த பொண்ணு விஷம் குடித்து செத்துப்போயிடும் அதனால் அவனும் ரொம்ப வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப வாழ்க்கையே வெறுத்துட்டு சாகிற நிலைமைக்கெல்லாம் போயிடுவான் அதுக்கு அப்புறம் வீட்லேயே பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த கல்யாணத்தை பார்த்தீங்கனா அந்த பொண்ணுக்கும் வேறு ஒரு கதை இருக்கும் பின் கதை அது எப்படி வந்து முடிப்பான்னு பாத்தீங்கனா அந்த பொண்ணு பின் கதையில் வந்துட்டு ஒரு பையனை விரும்பியிருக்கும் அந்த பையன் யாருன்னு பார்த்தா நம்ம கதாநாயகன் ஜோ இந்த இந்த மாதிரி இந்த விஷயம் வந்துட்டு படத்தோட கடைசியில் தான் தெரியும் நமக்கு அதுவும் அது தெரிகிற வரைக்கும் அந்த அது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிகிட்ட பொண்ணு வந்து பார்த்தீங்கனா இவனை தொடக்கூட மாட்டாள் கண்டுக்க கூட மாட்டாள் ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாள் ஆனால் அவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓடி போய் கட்டி பிடிச்சி இது நீ ஏன் என்கிட்ட முன்னயே சொல்லலை அப்படினு கேப்பாள் பாருங்கள் நான்லாம் அந்த படத்தை திரையரங்கில் போய் பார்த்தேன் எனக்கெல்லாம் அப்படியே கண்ணுலேருந்து அப்படியே இந்த ஆனந்த கண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சுடுச்சி இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது இப்போ டக்குனு எடுத்து சொல்லணும்னா இந்த படம் தான் ஏன்னா இந்த படம் நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் மற்ற படம்லாம் கொஞ்சம் நாளாயிடுச்சு பார்த்து உடனே சொல்லணும் நல்லா சொல்லணும் அப்படினா இந்த படம் பற்றி தான் இந்த படத்தை வேணுனா எவ்வளோ நேரம் வேணுனா பேசிகிட்டே இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி இருக்கிற இந்த காதல் படம் திரைப்படங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் சரி இப்போ போன வாரம் கூட கன்னடா மொழியில் ஒரு காதல் திரைப்படம் பார்த்தேன் சப்த்த சாகர்டாச்சே எலோ அது என்னன்னு பார்த்தீங்கனா ரெண்டு பாகம் இருக்குது பாகம் ஒன்று பாகம் ரெண்டு அது பாகம் ஒன்று பயங்கரமாக இருக்கும் பாகம் ரெண்டு படு பயங்கரமாக இருக்கும் என்னன்னா பாகம் ஒன்றில் வந்துட்டு ஒரு பொண்ணு ஒன்றை பொண்ணும் பையனும் லவ் பண்ணுவாங்க பணத்துக்காக அவங்க முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டு இவன் வந்துட்டு கம்பி சிறைச்சாலைக்கு போயிடுவான் அடுத்து அப்புறமா கடைசியில் பார்த்தீங்கனா ரெண்டு பேரும் ஒண்று சேரமாட்டாங்க அந்த பொண்ணுக்கு வீட்டில் வேறு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க இவனுக்கு பத்து வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க அதே அடுத்த பகுதியில் பார்த்தீங்கனா இவன் ஜெயில் பத்து வருஷம் முடித்து வெளியே வருவான் அந்த பழைய காதலி வந்துட்டு குழந்தையோட இருப்பாள் ஆனால் அந்த அந்த காதலிக்கே தெரியாமல் அந்த காதலிக்கிருக்குற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் இவன் போக்குவான் அவ்வளோ இதாக இருக்கும் அதுவும் கடைசியில் வந்துட்டு இவன் செத்துடுவான் இவன் சாக போகும் போது அந்த முன்னாள் காதலி வந்து இவன்கிட்டே பேசுகிற மாதிரி ஒரு ஒரு இது எடுத்து எடுத்து காட்டியிருப்பாங்க அதோட படத்தை முடிப்பாங்க அப்போ வந்துட்டு நமக்கு அப்படி இருக்கும் அப்படியே உள்ளே தூக்கிவாரி போட்டுரும் அப்படியே கண்ணுலேந்து தண்ணி வரும் அவ்வளவு காதலோடு சிரிப்போடு சிரித்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் கண்ணுலேந்து தண்ணி வரும் இதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீர்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த மொழி இந்த கன்னடாவிலே பார்த்தீங்கனா தியா இருக்குது லவ் மாக்டைல்னு ஒரு படம் இருக்குது அப்படியே கேரளா பக்கம் வந்திங்கனா ஹிருதயம்னு ஒரு படம் இருக்குது அது மாதிரி தெலுங்கு போனிங்கனா அங்கே ஒரு அங்கே வந்துட்டு கீதகோவிந்தம்னு ஒரு படம் இருக்குது அந்த மாதிரி எந்த மொழிகளாக இருந்தாலும் சரி காதல் நம்ம காதல் காதல் சொல்லியிருக்காங்கள்ல காதலுக்கு ஏது மொழி அதே மாதிரி தான் காதல் என்றாலும் இந்தி மொழிலாம் பார்த்தீங்கனா பயங்கரமாக இருக்கும் இந்தி மொழியில் வந்துட்டு பயங்கரமாக இந்த தடாலடியாக படம் எடுக்கிறங்கிற பேரில் தான் போட்டு தமாஸ் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க ஆனால் காதல் திரைப்படங்கள்லாம் வந்துட்டு அவனுங்க அப்படியே உருகி உருகி எடுப்பானுங்க வேறு மாதிரி எடுப்பானுங்க அதனால் நான் விரும்பி பாக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கனா காதல் திரைப்படங்கள் தான்ங்க